என் வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் அண்ட் காலேஜெலாம் படிக்கும் போது எக்ஸாம்ஸ் தான் எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு ஸ்டுடெண்ட்டோடய மெண்டாலிட்டினு பார்த்தீங்கன்னா ஓவர்நைட்லியே உட்காந்து படித்திடலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம் அப்படினு நினைப்பாங்க ஆனால் அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு அது தான் வந்து நானும் பண்ணேன் டெய்லி நடத்தறதை அன்னன்னிக்கு படிக்காமல் ஒரே நைட்டில் உட்காந்து படித்தோனா நம்ம எக்ஸாம்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒழுங்காகவே பண்ணியிருக்க மாட்டோம் ச்ச என்னடா நம்ம ஒழுங்காகவே பண்ணலையே டெய்லியும் உட்காந்து படித்திருந்தா நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதை வந்து நான் பண்ணக்கூடாதுனு சொல்லிவிட்டு இப்போ என்னுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனில் நான் அதை வந்து கடைப்பிடிக்கறேன் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல்ஸில் ஹெட்மாஸ்டர் வந்து ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் ரிசல்ட்ஸ் வந்து டென்த் டுவெல்த்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படினு சொல்லிவிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனு தெரியலை என்னுடைய ஸ்டுடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து டென்த் அண்ட் டுவெல்த்தில் பப்ளிக்கில் நல்ல ஒரு மார்க் எடுத்து அவங்க ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணுனு நான் எதிர்பார்த்தேன் அதுக்குத் தேவையான எல்லா முயற்சியும் நான் எடுத்தேன் இப்போ நாற்பது பேர் இருக்காங்கனால் அந்த நாற்பது பேரில் முப்பத்தி எட்டு பேரை நான் வந்து ஆல் பாஸ் பண்ணேன் நல்ல மார்க்கும் அவங்க வந்து எடுத்தாங்க ஆனா ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் சரியாக மார்க் எடுக்க முடியாமல் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டாங்க அதுக்குத் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் நான் ப்ரோவைட் பண்ணி அந்த பிள்ளைங்க எப்படி வந்து அவங்களுடைய ஸ்டடீஸை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தேவையான ஹெல்ப் எல்லாம் நான் பண்ணேன் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸு அப்புறம் ஈவினிங்கில் ஸ்டடீஸ் அந்த மாதிரில்லாம் வச்சு ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களையும் வந்து நான் ஆல் பாஸ் பண்ண வச்சேன் இது தான் நான் அந்த சவாலை வந்து என்னால் சமாளிக்க முடிஞ்ச ஒரு முயற்சினு சொல்லுவேன்